ஹலோ வணக்கம் மேம் சொல்லுங்க யார் பேசுறது ஆமா மேம் ஈவென்ட் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்க என்ன ஃபங்க்ஷனு ஓகே மேம் ஓ கம்மிங் சண்டேங்களா ஓகே மேம் எங்கள்கிட்ட வந்து வெளியில் மண்டபத்து மண்டபத்தில் வச்சுருக்கீங்களா வீட்டில் வச்சுருக்கீங்களா மேம் மண்டபத்திலன்னா வெளியில் டெக்ரேஷன் பண்ணுவோம் மேம் ஆ ஆ உள்ளே மண்டபத்துக்குள்ளேயும் டெக்ரேஷன் பண்ணுவோம் மண்டபத்திலேர்ந்து வெளியில் வர அவுட்டிங்ஸ் ஃபுல்லாவே டெக்ரேஷன் பண்ணுவோம் லைட் டெக்ரேஷன் இருக்குது தென்னைமர டெக்ரேஷன் இருக்குது ஃப்ளவர்ஸால் பண்ணுற டெக்ரேஷன் இருக்குது பலூன்ஸில் பலூனால் பண்ணுற டெக்ரேஷன் இருக்குது பல பல வெரைட்டிஸ் இருக்குது நான் உங்களுக்கு கேட்லாக் அனுப்பி வைக்கறேன் நீங்கள் கேட்லாக் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு அது சென்ட் பண்ணுங்க நான் அடுத்த நான் மூணு பேர் அட்ரெஸ் சொல்லிடறேன் ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு என்ன மேம் ஃபுட்டு ஃபுட்டு மேடம் ஓகே மேம் எங்கள்கிட்ட ஆல் ஃபுட்டு அவைலபில் மேம் நீங்கள் என்னமாதிரி ஃபுட்டு எதிர்பார்க்குறிங்கன்னு சொல்லுங்க எங்கள்கிட்ட பஃபே ஐட்டமெலாம் இருக்குது நார்த் இந்தியன் ஃபுட்டு அதர் ஸ்டேட் ஃபுட்டு எல்லாமே வச்சுருக்கோம் இல்லை தமிழ்நாட்டு கல்ச்சர் படி அந்தமாதிரி ஃபுட்டுகள் இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் எது எதிர்பார்க்குறிங்கன்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதுக்கேற்றமாரி ரெடி பண்ணி கொடுப்போம் குட்டிஸுங்க சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா அந்தமாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க மேம் அதோடய கேட்லாக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கறேன் உங்க டேட்டு மேம் பத்துங்களா ஆ ஓகே மேம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் மேம் அன்றைக்கு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே மேம் ஓகே அன்றைக்கு ஈவினிங் நாங்கள் ஃப்ரீ தான் ஓகே மேம் நாங்கள் பண்ணிடறோம் மேம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கொடுக்குறோம் மேம்

ஆ ஓகே மேம் உங்களுக்கு ஓகேன்னால் டான்ஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொடுப்போம் ஆ டான்ஸ் இருக்குது பெரிய பிள்ளைங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுறமாரி டான்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு சாங்கும் உண்டு மேம் ம் வேறு என்ன மேம் எதிர்பார்க்குறீங்க ஓகே மேம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கொடுக்கறோம் ஆ ஓகே மேம் நல்லா பண்ணிக்கலாம் மேம் டோன்ட் வொரி ஆ ஓகே தேங்க்யூ மேம் ம்